ஹலோ சாந்தி பூக்கடையா எங்களுக்குப் பூ வேணும் கொஞ்சம் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது கோவில் போகணும் கல்யாணத்துக்கெலாம் தேவை எங்களுக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ சாமந்தி டோரியா ரோஸ்ஸு கொஞ்சம் வேணும் மேம் எனக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் கல்யாணம் வரவேற்புக்குலாம் வேணும்

ஆஹான் இல்லை டோரியா டெக்ரேட் பண்ணுறதுக்கு வரவேற்புக்கு ஸ்டேஜில் ஆ பரவாயில்ல மேம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் எவ்வளோ விலையா இருந்தால் எல்லாருக்கும் வாங்குறோம்ல்ல மல்லிகைப்பூல்லாம் மேம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மேம் கொஞ்சம் டோரியா வந்து டெக்ரேஷனுக்கு ஃபுல்லாக தேவை அப்புறோம் இல்லை இல்லை மேம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மல்லிகைப்பூ எவ்வளோ மேம் ஒரு கிலோ எவ்வளோ ஆ அப்புறோம் ரோஸ்ஸுலாம் மேம் ரோஸ்ஸு பொக்கேக்கு ரோஸ்ஸுலாம் ரிசப்ஷன் பொக்கேக்கு எங்களுக்கு கொஞ்சம் ரெட்டு எல்லோ எந்த கலராக இருந்தாலும் ஓகே ஓகேவா ஏன்னால் ரோஸ்ஸு கொஞ்சம் பொக்கே எல்லோருக்கும் கொடுக்குற மாதிரி தாம்பூலம் பைலெல்லாம் வைக்கணும் அதனால் கேட்குறேன் ஆஹான் இல்லை மேம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அது மாதிரி சாமந்திப்பூ நாளைக்கு கோவிலுக்கு ரோஸ் மாலை அதெலாம் கட்டணும் அதனால் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மேம் நேர்லையா சரிங்க மேம் நான் நேர்லையே வந்து பேசிக்கிறேன் மேம்